என்னுடைய கருத்துப்படி நம்ம யோகா வந்து எப்போ வேணாலும் கற்றுக்கலாம் அதுவும் சின்ன வயிதில் இருந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு தான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஒன்று வந்து ஃபிஸிக்கலி ஃபிட்டாகவோ ரொம்ப ஃப்ளெக்சிபலாகவும் நம்மளுடய பாடி ஆகிடும் நம்மளுக்கு ரொம்ப காம்னெஸ் இருக்கும் நம்ம நல்ல அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் மெடிட்டேஷன் தான் அப்புறோம் நமக்கு வந்து கான்செண்ட்ரேஷன் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி நிறையா பலன்கள் இருக்குது ஸோ அதனால வந்து நம்ம யோகா செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு நல்லா நன்மையை கொடுக்கும் ஆனால் சின்ன வயிதில் இருந்து இதை இப்போ இதை வந்து நம்ம வந்து பயிற்சியை தொடங்கலாம் இதுக்கு சரியான நேரம் அப்படின்லாம் எதுவுமே இல்லை எவ்வளோவு சீக்கரம் பண்ணுறமோ அவ்வளோ நல்லது